பல மாநிலங்களை உள்ளடக்கின ஒரு நாடு தான் இந்தியா இந்தியாவைப் பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அதோடய மொழி வேறு வேறுயா இருக்கும் பண்பாடு கலாச்சாரம் பண்டிகை எல்லாமே வேறு வேறுயா இருக்கும் முக்கியமாக உணவு பழக்கம் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எல்லா மாநிலமும் ஒரே சுவையாக இருக்கவே வாய்ப்பே கிடையாது அது பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களும் அதாவது இந்தியாவில் இருக்கற எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த மாநிலம் ஒரு மாநிலத்துக்கு ஒரே ஒரு விஷயமாது ஏதாவது ஒன்று சிறப்பம்சமானதாக இருக்கவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவோடய தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு நான் போயிருக்கேன் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லாமே இதோடய உணவு பழக்கங்களுமே எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் இதோடய பண்டிகைகளுமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்ல பொங்கல்ன்னு கொண்டாடுவோம் கர்நாடகாவில் சங்கராந்தி அதே மாதிரி கேரளாவில் வேறு ஆந்திராவில் வேறு அந்த மாதிரி தான் இருக்கும் உணவு பழக்கங்களும் ஆகட்டும் அதே மாதிரி தான் கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்ல ஒரு மாதிரி இருக்கும் ஆந்திராவில் காரம் ஜாஸ்தி போடுவாங்க கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளோடய புத்தாண்டுகளுமே தமிழ் புத்தாண்டு ஒருநாள் தெலுங்கு புத்தாண்டு ஒருநாள் அந்த மாதிரி எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் மாநிலங்கள் எனக்கு எந்த மாநிலங்களுக்கு எ எந்த மாநிலத்துக்கு போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது குறிப்பாக சொல்ல முடியாது எனக்கு எல்லா மாநிலங்களுமே பிடிக்கும் எல்லா இடத்துக்குமே போகணும்னு நினைப்பேன் அதனால் எந் இந்த மாநிலத்துக்கு நான் போகணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது எல்லா மாநிலத்துக்குமே போகணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் நான் இருக்கற மாநிலம் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லா இடமுமே நல்லா இருக்கும் அதாவது ஒவ்வொரு விஷயமுமே இங்கு பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும்